ஹலோ வணக்கம் சார் ஆ ஆதார் கார்டு கொடுத்துட்டு பேன் கார்ட்ல உள்ள நம்பருக்கு கேட்டேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னால் அங்கே போ இங்கே போன்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்தடிக்கிறாங்க அதுக்கு நான் என்ன பண்ணும் ரெண்டு நம்பரும் ஒன்றா வரணும் வர மாட்டுன்து இதில் ஒரு நம்பரு வருது அதில் ஒரு நம்பரு வருது அதே மாரி பேரும் மாறி வருது அதுக்கு நான் என்ன பண்ணணும் உங்ககிட்ட உதவி கேட்கறேன் நீங்கள் எப்போ செஞ்சிக் கொடுப்பீங்க நானாக அலைஞ்சும் பார்த்துட்டேன் என்ன பண்ணலாம் நீங்கள் தான் சொல்லணும் சொன்னீங்கன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்துப்பேன் ஆதார் நம்பரு ஒன்னு பேன் கார்ட் நம்பரு ஒன்றா மாறி மாறுறதுனால தான் இப்போ எனக்குப் பிரச்சனையாகுது ஒரு லோனு வாங்கப் போகிறோமுன்னா இது என்னங்க இதில் ஒரு நம்பர் இருக்குது அதில் ஒரு நம்பர் இருக்குது அப்படிங்கிறாங்க இதை யாருக்கிட்ட போய் நான் சரி பண்ணுறது அதுக்கான தகவலை நீங்கக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்ருக்கேன் என்ன வேணாலும் செய்யலாம்